ஹலோ

வணக்கம்ங்க தமிழ் இருக்குது இங்கிலிஷ் இருக்குது அப்புறம் கோடு நோட் இருக்குது ஒயிட் பேப்பர் உங்களுக்கு எது

அப்படிங்களா சரி மேம் வந்து ஆ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆகும்ங்க இல்லைங்க ஒரு நோட்டு வந்து தொண்ணூறுரூபா அதிகமாக வாங்கினாலும் ரேட் இருக்குது இல்லைங்களா நீங்கள் வந்து நேரில் வந்து பேசுகிறீங்களா இல்லைங்க ரேட்டு ரொம்ப கம்மியாக கேக்கிறீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும் இல்லைங்க நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கிறீங்க அப்படி இல்லைங்க நீங்கள் ரேட் வந்து கம்மியாக கேக்கிறீங்க எங்களுக்கு கட்டுப்படி ஆகணும் இல்லைங்களா இல்லைங்க நாங்கள் ரேட்டு கரெக்டான ரேட்டு தான் அதுவும் நீங்கள் கேக்கிறீங்க மொத்தமாக இப்போ இருபது நோட்டு அப்படிங்கிறதுனால நாங்கள் கொறைச்சி தான் சொல்லிட்டுருக்கோம் நீங்கள் வந்து வாங்கி சரிங்க மேம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் ம் சரி கொரியரில் அனுப்புகிறோங்க நீங்கள் ரேட்டு பார்த்து பேசுனா தானேங்க நாங்கள் கொரியரில் அனுப்ப முடியும் எப்பிடி அதுக்காக தொண்ணூறுரூபாங்கிறதே எழுவதுருபாய்க்கு கொறைச்சா எப்படிங்க கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் போட்டு சரிங்க சரிங்க பார்த்துக்கலாங்க